என் வாழ்க்கைக்காக நான் செய்கிறது என்னன்னா படிக்கிறது அது மட்டும் தான் எங்கள் அப்பா எனக்கு எனக்கு தேவையான பணத்தை திரட்றாங்க நான் க இங்கே கல்லூரியில் வந்து படிக்கிறேன் அது வந்து என் வாழ்க்கைக்காக ஒரு பாதையாக அமையும் நான் அப்படி நினச்சிட்ருக்கேன் எனக்கு தேவையானது எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல பேரு எடுத்து கொடுக்கணும் அப்படின் சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே படிக்கிறேன் படித்தா மட்டும் போதாது அப்படின் சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நான் கற்றுக்குறேன் எந்த நேரத்தில் எப்படி எப்படி இருக்கணும் யார் எப்படி எப்படி பேசணும் அப்படின் சொல்லிவிட்டு நான் கற்றுக்குறேன் ஸ்கூலையும் எனக்கு நிறையா சொல்லி தந்திருக்குறாங்க அதுபடியும் நான் நடந்துட்டிருக்கேன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கேன் என் வாழ்க்கைக்கு நான் படிக்கிறது ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஜாய்ன் பண்ணி ஜாய்ன் பண்ணிட்டு அங்கே என்னென்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதலாம் பார்த்துட்டு அவங்க எனக்கு சேல்ரி தருவாங்க அதை வாங்கிட்டு அதையவே என் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பாதையாக அமையும் அப்படின் சொல்லி நான் நினைக்கிறேன் மேலும் மேலும் நான் மேலே போகணும் நல்ல படித்து இன்னும் நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு நல்ல பாதையில் போகணும் அப்படின் சொல்லிவிட்டு நான் நினச்சிக்கிட்டே நான் படிச்சிக்கிட்டிருக்கேன் எந்த ஒரு நேரத்துலேயும் க படிப்பை மட்டும் கை விட்டுற கூடாது அப்படின் சொல்லிவிட்டு எனக்கு சொல்லி தந்த ஆசிரியர்கள் எல்லாருமே எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே சொல்லியிருக்காங்க அவங்களும் அதுதான் கேட்டுக்கிட்டு நல்லபடியாக நல்ல ஒரு பாதையில் போவாங்க அப்படின் சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் என் வாழ்க்கைக்கு நான் படிக்கிறதே எனக்கு போதும் படிப்பு மட்டுமில்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் எனக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரிலாம் எனக்கு விளையாட தெரியும் இதல்லாம் என்னோட லைஃப்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின் சொல்லிவிட்டு நான் தீர்மானிக்கிறேன்